பேர்ட் வாட்சிங்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பறவைங்க ஒன்றுக்கொன்னும் சண்டை போட்டுக்கிறது சிரிச்சிக்கிறது சலிச்சிக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஊட்டி விட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் பறவைங்கள் மூமண்ட் சின்ன சின்ன மூமண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து ரிப்பீட்டடு பண்ணி திருப்பி திருப்பி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் நான் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாரி பறவைகள் ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்து வந்து அடிக்கடி அதிகமாக பார்ப்பேன் எனக்கு அப்போ அந்த இதெல்லாம் மறந்துவிட்டு அதுங்க பண்ணுற மூமண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப அந்த பழைய ஏன்னா ஏன்னா ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தீந்திரும் எங்கள் ஊர் கிராமன்றதால் அதிகமாக பறவைகள்லாம் அதிகமாக இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதுக்காகவே நாங்கள் வேடந்தாங்கல் கூத்தன்குளம் அந்த மாரி பறவைகள் சரணாலயத்துக்குலாம் அதிகமாக போயிவிட்டு அங்கே இருக்கிற பறவைகள் எல்லா போயிவிட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அது கொஞ்சிக்கிறது சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஊட்டிக்கிறது முத்தமிடு அந்த மாரி ரொம் அதுங்கலாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுங்கலாம் அதுங்களுக்கே தெரியாத போயிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம அதிகமாக சத்தம் போட்டு போனால் பறந்து ஓடிற மாரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாரி இல்லாத சைலன்டாக போயிவிட்டு அந்த ஃபோ பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து திருப்பி ரிப்பிட்டடாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும்